என்னுடைய கேமரா எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஜிட்டல் கேமரா நான் மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகப்பட்சம் மொபைல் கேமராவில் தான் போட்டால் எடுப்பேன் எப்போவாது ஃப்ரெண்ட்ஸு கூட அல்லது எதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும் போது மட்டும் கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டால் எடுப்பேன் எனக்கு மொபைல் கேமிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு